இந்த தொலைக்காட்சி பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது வேண்ணா வணிகங்கள் மூலிமா இந்த பீஸ்ஸுங்களை வாங்கி அதை தச்சு அதை கொண்டி விற்கிறது ஈரோடில் போய் அப்படி விற்கிறதெல்லா இருக்குது இங்கே வீட்டிலியும் கூட க ஒன்று ரெண்டு விற்கிற முடியும் ஊரு ஊராக கொண்டு போயும் கூட கொடுக்குறேன் ஆனால் அந்த வணிகம் தொழில் வந்து இந்த பீஸ் கொண்டு வந்து அது கட் பண்ணி அது மொத்தமாக வாங்கிட்டு வந்து வெட்டி தச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பேக் பண்ணி திரும்பி அனுப்புறதுனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டந்தான் அதோடைய ரேட்டு குறைக்கிறாங்க அதனால அதை வச்சு நம்ம சமாளிக்க முடியாது ஆனால் அந்த வணிகன்றது வந்து மற்றவங்களுக்கு போய் விற்கிறது தான் ஆனால் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது நமக்கு குறைவா கிடைக்குது இந்த வேலை இந்த வேலை செய்கிறது ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது மற்றவங்களை உற்சாகப்படுத்தணுன்னா என்ன பண்றது நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற முடிவு எடுத்து நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம்